புக் எடுத்துட்டு போவட்டுவோம் பேங்க்கு பேங்க்கு எடுத்துட்டு போனால் நான் வந்து அந்த புக்கை வந்து காசு எவ்வளோ இருக்குது பார் சார்ன்னு சொல்லுவேன் அதுக்கும் பிற்பாடு காசு வந்து எடுக்கிறதுக்கு நின்றா எழுதி கொடுத்துட்டு தான் எடுப்போம் காசை வந்து க குயிவில் வந்துலாம் எடுக்கமாட்டேன் நான் எழுதி கொடுத்து தான் எடுப்பேன் அதுக்கும் பிற்பாடு வந்து கைநாட்டா வச்சி எடுத்தோம்னா பத்தாயிரத்துக்குள்ளே இருந்தால் பத்தாயிரமாக இருந்தால் கை வச்சி ஆதார் அட்டை வச்சி எடுத்துக்குவேன் பத்தாயிரம் எடுத்துக்கலாம் ஆனால் வந்து பத்தாயிரம் அதுக்கு மேலே இருந்தால் அப்புறம் திருப்பி நான் வந்து அதிக தொகையாக இருந்துச்சின்னா கொஞ்சம் கூட காசாக இருந்துச்சின்னா நான் வந்து புக்கில் வ நம்மளுக்கு படிக்க தெரியலைன்னாக் கூட பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட கொடுத்து எழுதி கொடுத்து அதுக்கும் பிற்பாடு தான் சாருலேருந்து அப்புறம் கொண்டு வாங்கிக்கிட்டு வருவேன் அப்புறம் அதுக்கும் பிற்பாடு எழுதி கொடுப்பாங்க அப்புறம் நம்ம வந்து நின்று காசை அதை வாங்கிக்கிட்டு வந்துவுட எண்ணி பார்த்துக்கோங்கப்பா அப்படிம்பாங்க அவங்களும் வந்து நம்ம இப்போ இது உள்ளே வந்து பேங்க்குள்ளே வந்து அந்த இது மாதிரி இருக்குது அதனால காசு எண்கிற மாதிரி இருந்துச்சின்னா அதில் வச்சி எண்ணி தான் கொடுப்பாங்க அவங்க காசு அப்புறம் நான் வாங்கிக்கிட்டு வருவேன் வீட்டுக்கு எல்லாம் விரும்புகிறேன்